ஹலோ ம் ஆ ஆமாங்கண்ணா நீங்கள் ஆ ஆமாங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சொல்லுங்கண்ணா சரிங்கண்ணா ஆ இல்லை சரிங்கண்ணா

அண்ணா எந்த ஷேர்ட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்க மூணு ஷேர்ட்டு மீதி ரெண்டு ஷேர்ட் நல்லா தைச்சிருக்கேனா சரி கடைக்கு எடுத்துகிட்டு வாங்கண்ணா நான் பார்க்கறேன் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா சரி இல்லைண்ணா நாங்கள் டெய்லி இப்போ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சட்டை தைக்கிறோம் பேண்ட் தைக்கிறோம் அதிலே எங்களுக்கு எப்படி உங்களுக்கு உங்களது எது யாருது எதுன்னு தெரியலல்ல ஸாரிங்கண்ணா ஸாரி எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்கறோம் ஆல்ட்டர்னேட்டிவ் பண்ணித்தரோண்ணா இல்லை இல்லை கேட்க மாட்டேண்ணா ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

அண்ணா அண்ணா கடைக்கு எடுத்துகிட்டு வாங்கண்ணா நாங்கள் பண்ணித்தரோம் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா